அனிதா பியூட்டி பார்லரா நான் கும்பகோணத்துலேருந்து கால் பண்ணுறேன் எனக்கு வெட்டிங் ஃபங்க்ஷன் வருது வர மண்டே அதனால் உங்கள் மேக்கப்பெலாம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிக்கொடுத் சொன்னாங்க ஃபோன் நம்பர் கொடுத்து கா கால் பண்ணி பேச சொன்னாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இப்போ என்ன இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் எனக்கு கலெக்ஷனெலாம் அனுப்பி விடுங்களேன நான் பார்த்து சொல்கிறேன் இப்போ எது ட்ரெண்டிங் இருக்கோ அந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க மேம் ஒரு மீடியமான பட்ஜெட்டே தாங்க ரொம்பெலாம் வேண்டாம் மேரேஜுக்கு ரிசப்ஷனுக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு மூணுதுக்குமே வே எனக்கு எப்படி பேமெண்ட் வரும்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க மேம் அட்ஜஸ்ட் பண்ணி டென் தௌசண்ட் ஓகே தான் மேம் எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் பண்ணி பாருங்களேன் நீங்களே எல்லாமே பாருங்க மேம் எனக்கு ஸாரீலிருந்து ஸாரீ ட்ராப் பண்ணுறது மெஹந்தி எல்லாத்தையுமே போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு எவ்வளோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் போக எவ்வளோன்னு சொல்லுங்க மேம் எனக்கு ரெண்டு நாளுக்குள்ளே

ஓகே மேம் நீ நான் டேட் சொல்கிறேன் டேட் சொல்கிறதுக்கு டேட் இப்போ எக்ஸாம் இது மேரேஜ் டேட்டுக்கு நான் வந்து ரெண்டு நாள் முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன் மேம் நீங்கள் எல்லா எக்யுப்மெண்ட் எல்லா திங்க்ஸும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க ஸாரீக்கு மேட்ச்சாக எல்லாமே ப்ரைடல் மேக்கப்பில் என்ன செட்டு இருக்கோ அது அப்படியே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க மெஹந்திக்கெலாம் எவ்வளோ ரேட் வாங்குகிறீங்க ரெண்டு கைக்குமே சரி ஃபேமிலிக்கே போடுறா மாரி தாங்க அதுக்கெலாம் டிஸ்கவுண்ட் கிடையாதா சரிங்க சரி தேங்க் யூங்க